சார் நாங்கள் வந்து காலையில எழுந்த உடனே குளிச்சிவிட்டு அப்புறம் பிரேயர் பண்ணுவோம் சார் பிரேயர் பண்ணிவிட்டு ஆம்பளைங்களாம் வந்த உடனே இந்த மாதிரி குர்மானி கொடுப்போம் ஆடு வெட்டி மூணு பங்காக பிரிப்போம் சார் ஏழைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு நாம்ப எடுத்துப்போம் நம்ப வச்சு அந்த கறியை யூஸ் பண்ணிப்போம் பிரியாணி செய்வோம் அன்னக்கு வீட்டில் வந்து எல்லாரும் பிரியாணி செஞ்சி குடும்பமாக சாப்பிட்டு அதற்கப்றம் ஏழைகளுக்கெல்லா இந்த மாதிரி கொடுப்போம் கொண்டு போய் வந்து ஏழைகளுக்கு கொடுப்போம்